நான் வந்து பொறியியல் வந்து எடுத்து படிச்சுட்ருக்கேன் இந்த வாழ்க்கை பாதையை நான் தீர்மானித்த கதை வந்துட்டு ஒன்றும் பெரிய கதையெல்லாம் கிடையாது நான் வந்து மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கக் கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் வந்து பொறியியலை தேர்ந்தெடுத்தேன் அதுக்காக பொறியியல் மேல் எனக்கு ஆர்வம் இல்லாமல்லாம் இல்லை எனக்கு பொறியியல் மேலேயும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு அந்த ஆர்வத்தின் காரணம் அது மருத்துவத்து மேல் இருந்த காதலை விட பொறியியலுக்கு மேல் ஒரு ஒரு இதை கொண்டு வந்துருச்சு ஒரு வெறியை கொண்டு வந்துருச்சு அதனால் பொறியியலை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் பொறியியலில் நான் வந்து மின்னணு பொருளியல் படிச்சுட்ருக்கேன் இதில் மூலயமா வந்துட்டு என் வாழ்க்கை பாதையை நான் எப்படி தீர்மானித்தேன்னா இந்த பொறியியல படிச்சோன்னா அடுத்து இதுக்கடுத்து ரோபோடிக்ஸ் படிக்கணும் ரோபோடிக்ஸ்லேருந்து அப்படியே ரிசர்ச் பண்ணணும் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பதவிகளுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த பாதையை வந்து தேர்ந்தெடுத்தேன் இப்படி தேர்ந்துதெடுத்ததுக்கப்புறமா நான் இதற்காக எடுத்த முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கிறேன் அந்த படித்த விஷயங்கள வந்து மறக்க கூடாதுன்னு அதை செயல்படுத்தி பார்க்கறேன் அதேமாதிரி செயல்பாடுகளுக்கப்புறமா எனக்கு இருக்கும் சந்தேகங்களை உடனுக்கொடனே வந்து தீர்த்துக்கறேன் அந்த நான் என் சந்தேகங்களை தீர்த்துக்க சமூக ஊடங்கங்களான யூடியூப் ட்விட்டர் இன்ஸ்டா போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி என்னோடய என்னோடய திறனை வந்து எவ்வளோ வளர்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு வளர்த்துக்கிட்ருக்கேன் இதன் மூலயமா ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும்னு நான் நம்பறேன் என்ன ஒரு தகுதியானவனாக ஒரு கம்பெனிக்கு தேவையானவனாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்பறேன் அவ்வளோவுதான்